இப்போ திருப்பூர் நாங்கள் இருக்கிறது திருப்பூருங்க இந்த சுற்றுலா திருப்பூருக்கு இந்த சைடெலாம் வந்தால் பார்த்திங்கனா சுற்றுலாத்தலமாக எது விளங்குதுன்னு பார்த்திங்கனா இந்த திருமூர்த்தி மலை இருக்குதுங்க அமராவதி ஆறு இங்கெலாம் வந்து சுற்றி பார்க்குறாங்க அப்புறம் வந்து இங்கே திருப்பூர்லேயே பெரிய ஹோட்டலெலாம் பார்த்திங்கனா நிறைய ஹோட்டல் இருக்குதுங்க கெளரி கிருஷ்ணா இருக்குதுங்க அப்புறம் வந்து திருப்பூர்லையே பெரிய கடை சென்னை சில்க்ஸ் இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கனா நிறையா இடத்த சுற்றிப் பாக்கலாம் அமராவதி ஆறு அங்கெல்லாம் நிறையா சுற்றிப் பார்க்கலாம் அப்பறம் திருப்பூர்லெலாம் எல்லாம் நல்ல பின்னலாடை நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கனா ஃபேஸன் டிசைனிங் தான் இங்கே வந்து அதிகமா இருக்குது இங்கெலாம் சுற்றிப் பார்க்க வரவங்களுக்கெல்லாம் இங்கெல்லாம் சுற்றிப் பார்க்க வரவங்களுக்கு திருமூர்த்தி மலை அதெல்லாம் ஃபால்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கனா அப்புறம் ஆறெலாம் நிறையா ஓடும்க அப்புறம் பார்த்திங்கனா இதெல்லாம் வந்த சுற்றுலாப் பயணிகளுக்கெலாம் தங்குறதுக்கெல்லாம் இடம் வசதி எல்லாமே இருக்குது